ஆ யெஸ் சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள் ஐடி கார்டு தொலஞ்சிடுச்சா

இல்லைப்பா இல்லைப்பா ஐடி கார்ட்லாம் கிடைக்காது ஐடி கார்ட் இல்லைனா க எக்ஸாம்லாம் எழுத முடியாது நீ வெளில போ நீ எக்ஸாம்லாம் எழுத வேணாம் அடுத்த செம் பார்த்துக்கோ அது நீ ஏன்ப்பா தொலைச்ச எதற்கு தொலைச்ச ரெண்டு செம்மாக ரெண்டு செம்மாக எப்படி ஐடி ஐடி கார்ட் தொலையும் ஐடி கார்ட் எங்கே அப்போ இந்த செம்மும் நீ எழுத வேணாம் இந்த செம்மும் எழுத வேணாம் எழுதாத இல்லை நோ இல்லை நோ நோ நோ நீ எழுத வேணாம் எக்ஸாம்லாம் எழுத வேணாம் வெளில போ நீ ஐடி கார்டை உங்களுக்கு பத்தரமாக வச்சுக்க தெரியாதாப்பா உன்னால்

சரி சரி அப்போ ஒரு ஃபார்மில் உன் ஃபோட்டோ ஒட்டி உன் பேர் நேமு அப்புறம் அட்ரஸ்ஸு உன்னோடைய ரோல் நம்பரு எல்லாத்தையும் காலேஜ் நேமு எல்லாத்தையும் எழுதி உன்னுடைய ஹெச்ஓடிகிட்ட ஹேண்ட்ஓவர் பண்ணு ஒரு ஃபார்ம் இங்கே வந்து வாங்கிப்பா ஆ ஹெச்ஓடிகிட்ட வாங்கி தான் ஹெச்ஓடிகிட்ட வாங்கி அதில் நான் சொன்னதலாம் ஃபில்லப் பண்ணி ஹெச்ஓடிகிட்டயே ஹேண்ட் ஓவர் பண்ணு எங்கிட்ட வந்து கையெழுத்து வாங்கிக்கிட்டு ஆமாம் ஆமாம்ப்பா யெஸ்ப்பா இப்போ என்னப்பா பண்ணுறீங்க அதை விட முக்கியமான வேலை எதனா இருக்கா இப்போ வாங்க இல்லை பரவாயில்லை நீ வந்து வாங்கிக்கிட்டு எங்கிட்ட சைன் வாங்கிக்கிட்டு போங்க வந்து இன்னொரு தடவை இப்படி இப்படிலாம் பண்ணாதப்பா இந்த தடவை தான் இதான் கடைசி தடவை உனக்கு இன்னொரு தடவை பண்ணீன்னா காலேஜைவிட்டு வெளிலே போயிவிடு எக்ஸாம்லாம் எழுத முடியாது காலேஜைவிட்டு வெளில போய்கிட்டே இருக்க வேண்டியது தான்

சரி ஓகே